நான் சத்யாவோடய பேரன்ட்ஸ் பேசுகிறேங்க ரம்யா மேடங்களா யூனிட் டெஸ்ட் இப்போ தான் முடிஞ்சுதுன்னு பொண்ணு சொன்னால் அதான் பாப்பா என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா கேட்க தான் கூப்பிடேன் ஆமாம்ங் சரி சரிங்க ஆ மார்க் பார்த்துட்டு சொல்லுங்கள் சத்யா எஸ் சத்யா பத்தாம் வகுப்பு சி பிரிவு

ஆ சரிங்க

சரிங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் சரிங்க மேம் நல்லா படிக்கிறாலாங் மேம் சரிங்க மேம் ஏங்க மேம் கணிதம் ஒழுங்காக போட மாட்டிக்கிறாளாங்களா சரி சரிங்க மேம் சரிங்க மேம் ஓகேங்க மேம் பண்ண சொல்கிறேங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் சொல்கிறேங்க மேம் இல்லைங்க மேம் இது வரைக்கும் எந்த டியூஷனும் அனுப்புலேங்க மேம் இப்போ வந்து பத்தாம் இதில் மேக்ஸில் வந்து மார்க் கம்மியாக இருக்குது ஸோ அதனால அனுப்பலான்ட்டு இருக்கேங்க மேம் ஓகேங்க மேம் நான் பொண்ணுக்கிட்டே கேட்டேங்க மேம் கணக்கு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுந்தா சொல்கிறாங்க சரிங்க மேம் ஓகேங்க மேம் சரிங்க மேம் கணிதத்துக்கு தனியாக இருக்குதுங்களாங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் எனக்கு இப்போ நான் கணி கணிதத்துக்கு சேர்த்து விடனுங்க மேம் நாளைக்கு வந்து நான் பார்க்குறேங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் ஓகேங்க மேம் சொல்கிறேங்க மேம் சரிங்க மேம் அ சரிங்க மேம் இப்போ எனக்கு வந்து ஆங்கிலத்துக்கும் கணிதத்துக்கும் வந்து டியூஷன் வந்து ஜாயின் பண்ணி விடுறதுக்கு நாளைக்கு வந்து நான் ஸ்கூலில் பார்க்குறேங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் நாளைக்கு நான் எந்த டைமுக்கு மேம் வரது சரிங்க மேம் நான் வந்து நாளைக்கு ஆங்கிலத்துக்கும் கணிதத்துக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேங்க மேம் சரிங்க மேம் ஆ சரிங்க மேம்